எனக்கு வந்து டிராவலிங் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து பைக் தனியாக எடுத்துகிட்டு என்னோட பைக் எடுத்துகிட்டு நான் வந்து ஊட்டி போகலான்னு போனேன் ஊட்டியில் வந்து பொட்டானிக்கல் கார்டனில் ஃப மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க நான் அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிணேன் ஆனால் சூப்பராக இருந்தது ஃப்ளவர்ஸ்யெலாம் பார்க்குறக்கு அமேஸிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏறலாம்னு சொல்லி நான் தொட்டபெட்டா மலைக்கு போயிருந்தேன் அங்கே போய்விட்டு மறுபடியும் திரும்பி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிளான் பண்ணி கொடிவேரி போகலான் சொல்லி போயிருந்தேன் அங்கே வந்து வாட்டர் பால்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் போகும் போது தண்ணியும் நல்லா போயிட்ருந்தது அதில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தோவுன்னே மீன் கடை ஒன்று போட்டிருந்தாங்க மீன் கடை வந்து சு அ ம லிமிட்டெடான ப்ரைஸ்சில் சாப்பாடும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க் இருக்குது பார்க்கு உள்ளே வந்து அமேஸிங்காக இருந்துச்சு உள்ளே வந்து இது ஊஞ்சல் இருந்துச்சு சர்க்கஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு பக்கத்திலயே போட் ரைட்டிங் பண்ணிகிட்டுருந்தாங்க ஸோ போட் ரைட்டிங்கும் ஒரு டைம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் போட் ரைட்டிங்கும் சூப்பராக இருந்தது அதுவும் லிமிட்டெடான ஆஃபர் தான் சூப்பராக இருந்துச்சு பிரைஸ்சும் கம்மியாக தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம்